எங்கள் வீட்டு பக்கத்துல வந்து ஒரு நர்ஸு இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க எந் எந்த குழந்தைங்களுக்கு எப்போ வந்து என்ன உதவி கேட்டாலும் ந் நைட்டு பகல் எப்போ வந்து கேட்டாலும் அப்போ தான் அவங்க வந்து ட்யூட்டி முடிச்சிவிட்டு வந்து இருப்பாங்க உடனே வந்து ஒருந்தவங்க குழந்தைய தூக்கிகிட்டு வருவாங்க அதனால் வந்து எதுவுமே பார்க்காம அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்பறமாக வந்து அவங்களுக்கு வந்து நம்பளோட கிராமத்தை வந்து முன்னேற்றுணும் நம்பளுக்கு வந்து நிறைய நவீன இதுவெல்லாம் கொண்டு வரணும் நம்ம கிராமத்துக்கு அப்படின் சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து யாரும் அரசியல் வாதிகள் எல்லாம் வந்து யாரும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணமாட்டாங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு கொடுத்த ஒர்க் மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசிவிடுவாங்க அதனால் வந்து அவங்க எனக்கு வந்து உங்கள் ஸ்கீம் எல்லாம் இருக்கு ஆனால் வந்து நம்பளால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணமுடியல அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நான் வந்து வெளியே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிருக்காங்க